நாங்கள் டூர் போக ரெடி ஆகும்போது ஃபர்ஸ்ட் பைக்கில் எல்லா பார்ட்ஸும் கரெக்டாக இருக்கா ஃபியூவல் கரெக்டாக இருக்கா ஆயில் செக்கிங்கு எதாச்சும் பார்ட்ஸுமே சரி இல்லாமல் இருக்கா எல்லாம் பார்த்து செக் பண்ணிக்குவோம் ஃபர்ஸ்ட்டே அடுத்து பிளேசஸ் சூஸ் பண்ணுவோம் எந்தெந்த பிளேஸ் போகறோம் அங்கே சுட்சிவேஷன்ஸ் எப்படி இருக்கு ரெயின் எதாவது ரெயின் வர மாரி க்ளௌடியாக இருக்கா அந்த மாதிரியெல்லாம் செக் பண்ணிக்குவோம் அடுத்து ஆர்டர் வைஸ் ஒவ்வொரு பிளேஸ் பை பிளேஸாக ஆர்டர் பண்ணிவிட்டு டூர் போவோம் என்னென்ன பிளே என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அங்கே போய் யூஸ் பண்ணுறக்கு தேவையான என்னென்ன ஃபுட்ஸ் வேணுமோ வேணுங்கிற அளவுக்கு எவ்வளோ பேர் போகறோமோ அந்த அளவுக்கு ஃபுட்ஸ் எடுத்துக்குவோம் அடுத்து பைக் எதாவது ரிப்பேர் ஆகுறமாரி இருந்துச்சு எதாவது ஹில் ஸ்டேஷன் போகறோம் அப்படின்னா அங்கே ரிப்பேர் பண்ணுறக்கு டூல்ஸ் எல்லா தேவையான டூல்ஸ் எடுத்துகிட்டு போவோம் ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா மேலே போகும்போது ஹில் ஸ்டேஷன்ஸ் போகும்போது நியூவாக லாங் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போகும் அதுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவோம் மெடிசன்ஸ் இருந்தால் தான் அந்த டைம்க்கு யூஸ் பண்ண முடியும்